என் பேர் பழைய பேர் வச்சது ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வைக்க சொன்னாங்கள் வேற பேர் மாற்ற சொன்னாங்கள் வேற பேர் ஜாதகத்தில் மாற்றி வேற அடுத்த பேர் வக்கிறதனால ஆதார் அட்டயிலையும் பேர் மாற்ற சொன்னாங்கள் திருப்பி ஆதார் அட்டையை எடுத்துப் போய் நான் ஆதார் அட்டையிலையும் பேர் மாற்றிக்கிட்டேன் ஃபேன் கார்டுக்கு மாற்றணும் பேன் கார்டுலயும் நான் மாத்திகிட்டேன்